கலாச்சாரம்னு பார்க்கும்போது அந்த காலத்திலலாம் கலாச்சாரம்னு வந்து பார்த்தா பெண்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அடக்கம் ஒடுக்கமாக இருந்தாங்க கீழே ஓக்காறமாட்டேன் இது கீழேதான் உக்காருவாங்க அது ஆம்பளைங்களை பார்த்தா மரியாதை கொடுப்பாங்க மேலே சேரில் இருந்தால் கூட எழுந்துக்குவாங்க ஒதுங்கி போவாங்க அடக்கம் ஒடுக்கமாக போவாங்க ஆனால் இப்போக்கிற காலக்கட்டத்தில் அந்தமாதிரில்லாம் கிடையாது சேரில் தான் உக்காருறாங்க சாப்பிடுறத்துக்கூட கீழே சப்லங்கால் போட்டு உக்காருறது இல்லை சேரில் உக்காந்துதான் சாப்பிடுறாங்க ஃபோனை இப்படி தள்ளிகிட்டே சாப்பிடுவாங்க அப்படியெல்லாம் இருக்குது கலாச்சாரம் அப்போ இருக்கிற இதுக்கும் இப்போ இருக்கிறத்துக்கும் கொஞ்சம் மாற்றம் இருக்கு கொஞ்சம் இல்லை நிறையவே மாற்றம் இருக்கு